தம்பி இப்போ உனக்கு பணம் கொடுறத்துக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை தம்பி யுபிஐ ஆன்லைன் மூலம் உனக்கு பணம் கொடுக்கலாம்னு பார்க்கறேன் அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்க உங்கள் ஃபோனில் வசதி இருக்கா சரி தம்பி இதைப்பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது என் பையன் மூலம் கணக்குலேருந்து உங்களுக்கு இந்த பணத்தை அனுப்புகிறன் தம்பி சரிப்பா